நான் ரீசெண்ட்டாக வந்து மீசோவில் ஒரு ஹேராயில் வாங்கியிருந்தேன் என்ன ஹேராயில்ன்னு பார்த்தோமுன்னா ஹிந்துலேகா ஹேராயிலோட ரிசல்ட் பார்த்தோம்ன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து குட்டி குட்டியாக ஹேர் கட் ஆகி நிறைய ஹேர் இருந்துச்சு இப்போது அந்த ஹேர் எல்லாம் குரோத் ஆகிறது நல்லா தெரியுது இந்த ஹேராயிலோட ரிசல்ட் வந்து சூப்பர்பா இருக்குது என்ன அப்படின்னா எனக்கு முடி வந்து டென்சிட்டி இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது பார்த்தோம்னா சூப்பர்பா நல்லா நிறையவே க்ரோத்தும் ஆகுது ப்ளஸ் அடர்த்தியும் அதிகமாக கொடுக்குது இந்த ஹேராயில் வந்து சூப்பராக இருக்கு நீங்களும் எல்லோருமே யூஸ் பண்ணலாம் இதோட ரிவ்யூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு